இப்போ பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க வந்து படிப்பு படிப்பு அந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்காங்க விளையாட்டப் பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை அப்புறோம் வந்து நம்மோடய வேல வேலையினு நம்ம டிஸ்ப்ரெட் டிப்ரெசன் ஆகிட்டே தான் இருக்கோம் நம்மளோடய மனசை ரிலேக்ஸாக வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பயிற்சினு ஒன்று தேவை இல்லையா அது மாதிரி விளையாட்டை வந்து ஒரு பயிற்சியாக கூட செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து விளையாட்டை வந்து ஊக்குவிக்கணும் அப்படீனா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் வந்து மாண மாணவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் இருந்து அதை சொல்லி கொடுக்கலாம் அது வந்து எப்படி பண்ணலாம் எப்படி செய்யலாம் அது விளையாட்டு மைதானம் ஒன்று ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு விளையாடறதுக்கு வந்து எல்லா ஸ்ப்சிலிட்டீசும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள் வந்து விளையாட்டுலையும் இருப்பாங்க படிப்பிலையும் இருப்பாங்க ரெண்டுலையுமே ஃபர்ஸ்டில் இருப்பாங்க